இந்தியாவில் வந்துட்டு கலைஞர்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு முக்கியத்துவம் வழங்கப்படுதா இல்லையான்னு நம்ம வந்துட்டு கரெக்டாக ஹண்ட்ரடு பர்சண்ட் வந்து சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு ஃபிஃப்ட்டி ஒரு சிக்ஸ்ட்டி பர்சண்ட் தான் வந்துட்டு கலைஞர்களுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம மூவியில் பார்க்குறோம் அதில் வந்துட்டு கலைஞர்களை வந்துட்டு நம்ம அதிகமாகவே பார்க்குறோம் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஒவ்வொரு துறையிலேயும் அவங்களோட அவனுடைய டேலண்ட்ட மட்டும் வளத்துக்கிட்ருக்காங்க நம்ம கலைஞர்களுக்கான அந்த மூவியில் வந்துட்டு நமக்கு ஒரு கலைஞரை ரொம்ப பிடிக்கிதுன்னா அவங்க வந்துட்டு ஸ்டைட்டா வந்துட்டு டைரெக்டா ஒரு ஒரு பெரிய மூவிக்கோ ஒரு பெரிய இதுக்கோ வந்துட்டு போகிற போகிறதுக்கு சான்ஸே இல்லை அவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பொஸிஷனாக வந்துட்டு நிறைய பல தடைகளை தாண்டி தான் கலைஞர்கள் வந்துட்டு மேலே வந்துட்டு வெற்றி பெறுறாங்களே தவிர யாருக்குமே வந்துட்டு சீக்கிரமாக அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவம் ஒரு இம்பார்டென்ஸ் கொடுத்து அவங்களுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு வந்துட்டு கொடுக்குறது இல்லை நார்மலாக நமக்கே ஒரு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோன்னா திடீருன்னு நம்மளை யாருமே வந்துட்டு எடுத்துக்க மாட்டாங்க நிறைய கம்பெனி போவோம் நிறையா கம்பெனி நம்ம ஃபைலை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு கம்பெனியில் நம்ம போய் பிடிக்காத கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுவோம் அந்த மாதிரிதான் வந்துட்டு கலைஞர்களுமே சரி ஒரு நாடக கலைஞராக இருக்கணும் ஒரு ஏதோ ஒரு டேலண்ட்டோ ஒரு ம்யூஸிக் ஒரு சிங்கர் அவங்களுக்காக வந்துட்டு நம்ம நம்ம டிவி சேனலில் விஜய் டிவிலேயோ இல்லை ஜீ தமிழ்லேயோ நிறைய ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க சூப்பர் சிங்கர் சரி கம ப அந்த மாதிரி நிறைய கலைஞர்களுக்கான ஒரு சின்னச்சின்ன ப்ரோக்ராமும் நடத்துகிறாங்க அந்த ப்ரோக்ராமுக்கு போகிறத்துக்குமே நிறையா வந்துட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் போவாங்க யாருக்குமே டக்குன்னு அந்த அந்த ஸ்டேஜுக்கு ஏற முடியாது ஸோ வந்துட்டு ஒரு ஃபிஃப்ட்டி பர்சண்ட் வந்து நமக்கு கொடுக்குறாங்கனு கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு சின்னச்சின்ன ப்ரோக்ராம் வந்துட்டு வ நடத்தி அதில் வந்துட்டு செலக்ட் ஆகி அதில் போய் ஒரு பெஸ்ட்டு சிங்கராக வந்துட்டு ப்ரூப் பண்ணி அதில் டைட்டில் வின்னர் அடிச்சி அதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு பெரிய ஒரு மூவிக்கு அதை நமக்கு யாராவது பார்த்து மூவிக்கு அந்த டேன்ஸ் மாஸ்டரும் அவங்களும் இல்லை சிங்கர் சிங்கர் யாரும் நம்மளுடைய அவங்களுக்கு பிடிச்சி அவங்க வந்துட்டு செலக்ட் பண்ணி அப்புறமா தான் ஒரு படத்தில் போய்விட்டு நம்ம ஒரு பேக்ரௌண்ட் மியூஸிக்கோ ஒரு சிங்கராகவோ நம்ம ஆக முடியுது ஸோ கலைஞர்களுக்காக ஹண்ட்ரட் பர்சண்ட் நான் எங்கேயுமே ஒரு ஒன் இம்பார்டென்ட் கொடுக்குறது இல்லை நம்ம நிறைய கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு போகிறோம் ஸ்டேஜுக்கு போய் நம்மளோடய டேலண்ட்ட இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு

ஸோ கலைஞர்களுக்கு வந்துட்டு நிறைய இம்பார்ட்டென்ஸ் நிறைய வாய்ப்பு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சா தான் நம்மளால் ப்ரூப் பண்ண முடியும் ஸோ வந்துட்டு அந்த வாய்ப்புகளை வந்துட்டு அதிகமாக தரணும் வாய்ப்பு கொடுத்தா தான் நம்மளை வந்துட்டு நம்ம இப்படி அப்படின்னு நம்ம வந்துட்டு நம்மளால் ஒரு ப்ரூப் பண்ண முடியும் வாய்ப்பு கொடுத்து நம்ம தவற விட்டால் அது நம்மளோடய மிஸ்ட்டேக்கு ஸோ மட்டும் ஃபஸ்ட்டு அந்த வாய்ப்பை தரணும்